சார் நாங்கள் சென்னையிலேருந்து வந்துருக்கோங்க சார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சுற்றிப் பார்க்கறதுக்காக வந்தோம் ஆட்டோ ஆட்டோ புக் பண்ணிணோம் டேக்ஸி அதை அது அவங்க தான் நம்பர் கொடுத்தாங்க அதுனால் தான் ஃபோன் பண்ணிணோங்க சார்

சார் இந்த டேம்மு அணை சொல்லுவாங்க இல்லேங்க சார் அதெல்லாம் இருக்குதுங்களா என்ன சார் சார் எவ்வளோ ஆகுதுங்க சார் சார் நாங்கள் ஃபேமிலியாக வரோங்க சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் எத்தனை நாள் முடி எத்தனை நாள் பார்க்க முடியுங்க சார் டூ டேஸ்ஸா ஓகேங்க சார் அமௌண்ட் எவ்வளோ ஆகும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் சார் இப்போ சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரிக்கு போகிற கிருஷ்ணகிரி வரதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்குங்க சார் எயிட் அவர்ஸுங்களா ஓகேங்க சார் வந்துடுறோம் சே அமௌண்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க சார் ஆமாங்க சார் சரிங்க சார் அதுக்கப்புறோம் கோயில்கள் எல்லாம் இருக்குதுங்களா சார் மலைக்கோயில்கள் கேள்விப்பட்டேங்க சார் ராயக்கோட்ட பக்கம் மலைக்கோயில் ஓசூரில் ஒரு கோயில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேங்க சார் ஆ ஓ ஓகேங்க சார் ஓகேங்க சார் எல்லா இடத்தையும் சுற்றிக் காட்டுங்க சார் நீங்கள் கேட்குற அமௌண்ட் கொடுத்துட்றேங்க சார் சரிங்க சார் தேங்க் யூ சார் ஆ சரிங்க சார் கண்டிப்பாக கால் பண்ணிட்டு வரோங்க சார் ஆ சரிங்க சார்